ஒளி மாசினால் நட்சத்திரங்கள் பாதிக்கப்படுகிறது எப்படி பாதிக்கப்படுதுனால் ஒளி மாசு அப்படினா ஹை ஓல்டேஜு லைட்டு இந்த மாதிரிலாம் வந்து தெருக்களில் ஹை ஓல்டேஜ் லைட்டு போடுறதாலையும் இந்த மாதிரி நிறைய ஒளி ஒளி தேவை இல்லாத இடங்களில் அந்த வெளிச்சங்கல்லாம் ஏற்படுறதால அது பொதுவாக வந்து கண்களையும் பாதிக்கக் கூடும் நட்சத்திரங்களை பார்க்குது இப்பவந் நட்சத்திரங்களை பார்க்குது கண்ணை பார்த்துட்டு உடனே இப்போ ஹை ஓல்டேஜ் லைட்டை பார்க்குறோம் ஹை ஓல்டேஜ் லைட்டை பார்த்துட்டு நம்ம ஒரு பொருளை பார்த்தோம் அப்படினா நமக்கு கிளியராக தெரியாது அதே மாதிரி தான் இந்த பாதிப்பும் நமக்கு ஏற்படுது ஹை ஓல்டேஜ் லைட் எல்லாம் நம்ம பார்த்துட்டு ஏதனா ஒரு ஒன்றை பார்க்கும் பொழுது நமக்கு தெளிவாக தெரியாது எங்கள் இடத்தை பொருத்த வரைக்கும் நாங்கள் இருக்கிற இடத்தில் வந்து தெளிவான நட்சத்திரங்களை பார்க்க முடியுது ஏன்னால் எங்களோடயதுல வந்து எந்த பொலியுசன்ஷும் எந்த ஒரு இதுவுமே எங்களுக்கு இல்லை எந்த டேஞ்சரஸுமே இல்லை எந்த ஒரு பாதிப்பும் அந்த இடத்தில் ஏற்படலை இன்னும் வந்து ஸ்பெசிஃபிக்காக எங்கெலாம் போய் பார்க்கலாம் அப்படினா மொட்டை மாடிகளில் நின்று பார்க்கும் பொழுது நட்சத்திரங்கள் வந்து இன்னும் அழகாக தெரி அழகாக தெளிவாக தெரியக் கூடறதுக்கு இன்னும் பல வகைகளெலாம் இருக்குது அதனால மா குழந்தைங்களுக்கெல்லாம் சோறு ஊட்டும் போது அதனால தான் வெளியில் வச்சுட்டு நட்சத்திரங்களை காட்டிக் கூட சாப்பாடு ஊட்டுறாங்க அதுதான் வெளிச்சத்தில் இப்போ ரொம்ப ஹை ஓல்டேஜ் உள்ள லைட்டோ இந்த மாதிரி பொருள் எல்லாம் பார்த்துட்டு போய் நட்சத்திரங்களையோ இல்லை வேறு எதுனா பொருளை பார்க்க அது நமக்கு தெளிவாக தெரியாது அதுனாலங்க தான் இந்த ஒளி மாசு ஏற்படுது அந்த மாதிரி ஒளி மாசு ஏற்படறதை எல்லாம் கன்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படினா நமக்கு எல்லாமே ஈசியாக தெரியும் எந்த ஒரு பொருளை பார்த்தாலுமே நமக்கு கிளியரன்ஸ்ஸாக தெரியும் எது நல்லாவே தெரியும் அதான் நல்ல போய் நட்சத்திரங்களை தெளிவாக பார்க்கணும் அப்படினா மொட்டை மாடியில் நின்று நல்ல உற்று பார்த்தோம் அப்படின்னா எல்லா நட்சத்திரங்களுமே நமக்கு நல்லாவே தெரியும் நட்சத்திரங்கள்லாம் பார்க்கும் பொழுது இன்னும் அழகழகாக தெரியும் ஸ்பெசிஃபிக்காக சில இடத்தில் மட்டும் ஒன்றும் ஒன்றும் இருக்கும் சில இடங்களில் கூட்டமாக இருக்கும் அது எல்லாம் பார்க்கும் போது இன்னும் அழகாக தெரியும் அதுதான் நட்சத்திரங்களை பார்க்க சிறந்த இடம் அப்படினு கேட்டால் எங்கள் வீட்டில் உள் எங்கள் வீட்லைனு இல்லை பொதுவாக மொட்டை மாடியில் நின்று பார்த்தா அழகாக தெரியும் நாங்களும் மொட்டை மாடியில் இருந்து பார்த்து ரசிக்கிறது தான் அந்த நட்சத்திரங்களை